மகாபலிபுரம் டூருக்கு போனோம் போனாக்கா அங்கே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த பழைய இதெலாம் சிற்ப சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி வச்சுக்குறாங்க நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு மகாபலிபுரத்தில் தான் சிற்பங்களே அதிகம் அந்த காலத்தில் ஆண்டவங்க சிற்பம் இன்ன யார் யார் என்ன ஆண்டாங்களோ அந்த அந்த சிற்பக்கலையெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க அந்த காலத்து சோழர்கள் ஆண்ட மன்னவர்கள் இவங்கெல்லாம் சே சிலைய செதுக்கி வச்சு சிற்பங்கள் அம்சமாக இருக்கும் பார்க்கறத்துக்கு நல்லா இருக்கும் பார்க்கறத்துக்கு